கிராமப்புறத்தில் பஜனை குழு பண்ணுறதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லோரும் கூடி எல்லோரும் உட்காந்து அது சாமி கும்பிட்டு ஆராவாரம் பண்ணி ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்கும் அதே மாதிரி ஊர் திருவிழான்னு வரும்போது அங்கே இருக்கிறது வந்து சாமியை பற்றி சாமி எல்லோருமே பஜனை கும்பிட்டு நல்லா இருக்கும் பக்கத்து ஊர்லேந்துலாம் வருவாங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக இது பண்ணிட்டு பஜனை பண்ணிட்டு போவாங்க இது வந்து கவர்மெண்ட் வந்து இவங்களை ஊக்குவிக்கின்ற விதமாக இசைக்கருவிகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க தபேலா நாதஸ்வரம் அதெல்லாம் கொடுத்து அவங்கள ஊக்குவிப்பாங்க ஊக்குத்தொகையும் கொடுக்குறாங்க இந்த கலை வந்து அழியக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட்டும் நிறைய வந்து எஃபோர்ட் போட்டு அவங்கள வந்து பார்த்துக்குது